என் ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்காங்கள் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி நான் சொல்லிட்டு ஸோ மற்ற ஃபேமிலி மாதிரி இதில் எங்க ஸ்டிக்டாலாம் இருக்கமாட்டாங்கள் எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்லியாக இருப்பாங்கள் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம பேரன்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்பா அம்மாகிட்ட அதேமாரி வெளியில் எங்கேயாது போகணுன்னா ஸ்டிக்டாலாம் இருக்க மாட்டாங்கள் போம்மான்னு சொல்லிட்டு பர்மிஷன் சொல்லுவா கொடுப்பாங்க அதேமாரி வெளியில் போய்ட்டு நைட்டு லேட்டாக வந்தால் என்ன ப்ராப்லம் என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்களே தவிர ஏன் போன எதுக்கு போனன்னு கேட்கமாட்டாங்க ஃபிரீயா விடுவாங்கள் ஃபிரெண்ட்ஸோட இதைமேரி வெளியில் போய்ட்டு வந்தேன்னால் ஓகே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்ல வேண்டியதானே அப்படின்னுவாங்க திட்டமாட்டாங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் என்னோடைய சிஸ்டர்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃபிரெண்டுன்னு சொன்னால் அவள் மட்டும் தான் ஸோ எல்லாத்தையுமே அவள்கிட்டதான் ஷேர் பண்ணுவேன் வெளியில் என்ன நடந்தது ஸ்கூல்ல என்ன நடந்தது காலேஜ்ல என்ன நடந்தது இப்போ ஒன்னவர் வெளியில் போய்ட்டு வந்தாலும் என்ன நடந்தது எல்லாமே அவள்கிட்ட சொல்லுவேன் நான் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவா என்ன நடந்தது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதேமாரி வெளியில் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு இல்லை ஏதாவது ப்ராப்லம் என்னால் சால்வ் பண்ணும்னா வீட்டில வந்து சொன்னேன்னா அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்கள் இதை இந்தமாதிரி பண்ணு இதை அந்தமாதிரி பண்ணு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்கள் ஆனால் அப்பா அதேமாரி ரொம்ப சப்போட்டிவ்வாக இருப்பார் எல்லாத்துக்குமே உனக்கு இது பிடிக்கலையாம்மா சரிம்மா செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பிடிச்சிருந்தா செய்ய பிடிக்கலன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்குமே கம்பல் பண்ண மாட்டாங்கள் ஈவென் அவங்களுக்கு பிடிக்காட்டாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா செய்யுங்க அப்படின்னுவாங்க அண்ட் படிக்கிறதுக்கும் அதேமாரி உனக்கு எந்த டைம் கம்ஃபர்ட்டபுலாக இருக்கோ அதை ஒன்னவர் உன்னால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடிஞ்சுதுன்னால் படி மற்ற டைம்ல உன்ன நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்காத அப்படின்னுவாங்க ஸோ அதேமேரியே தான் எது கேட்டாலும் ஒடனே வாங்கித்தருவாங்க இல்லன்னு சொல்லமாட்டாங்க இப்ப முடியாட்டாலும் நான் அப்பறமா வாங்கித் தரேம்மா அப்டின்னு சொல்ட்டு சொல்வாங்களே தவிர இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்கள் உடனே வாங்கித் தந்துருவாங்கள் அதுவும் மெயின்னாக எனக்குன்னால் உடனே வாங்கித் தந்துருவாங்கள் அண்ட் அம்மாதான் எல்லாத்துக்குமே சப்போட்டு இப்போ எனக்கு இந்த ஜாப் போக பிடிக்கலம்மா இல்லை இந்த காலேஜ் போக எனக்கு பிடிக்கலம்மா எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா இன்கேஸ் என் அப்பா சப்போட் பண்ணாட்டாலும் என் அம்மா எனக்காக அவர்கிட்ட பேசுவாங்கள் ஸோ அந்தளவு ஃபுல் சப்போட்டிவ்வாக இருக்கிறது ஃபேமிலிதான்